செல்லப்பிராணிகள்னால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா தம்பி நான் நாங்கள் நாலுப் பேரில் வந்து எங்கள் என் நான் வந்து வேறுபட்டிருக்கேன் இதில் வந்து எனக்கு செல்லப்பிராணிகள் பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் வளருது அதில் என்னென்ன வளருது அப்படின்னு பார்த்தோன்னா நாய் வளருது வாத்து மாடு இது மூணுமே எங்கள் வீட்டில் வளர்த்துகிறாங்க இது மூணையுமே அவங்க செல்லப்பிராணிகளாக தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க இதில் முக்கியமாக எனக்கு வந்து நாய் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அது எதுக்காக அப்படின்னா நம்ம நாயை போய் கொஞ்சுறோம் இல்லை நம்ம போய் அது கிட்டே போகிறோம் அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணும் ஜென்ரலாக உடம்ப வந்து சிலிர்க்கும் அது உதரும் பொழுது அதனுடைய முடிகள் வந்து அந்த ரோமங்கள் வந்து நம்மளுடைய வீட்லேயும் உதிரும் நம்ம வெளியேயும் உதிரும் நம்ம மேலையும் நம்மளுடைய முடிக்கண்கள் மூலயமா மூக்கினுடைய முடிக்கண்கள் மூலயமா அது வந்து உள்ளே போகிறத்துக்கான நம்ம உடம்புக்குள்ளே போகிறத்துக்கான எல்லா பாதிப்பும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது நம்புகிறத விட அது நடக்கவும் செய்யுது அதனால் நமக்கான தோல் நோய்கள் வந்து அதிகமாகுது இப்போ இந்த தோல் நோய்கள் நம்ம அந்த செல்லப்பிராணிகளாகிய இப்போ எங்கள் வீட்டில் வளரக்கூடிய இந்த நாய் வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக வர மொல வர்றதுனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பாதம் ரிலேட்டடான அந்த நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால எனக்கு வந்து செல்லப்பிராணிகளில் அந்த நாய் பிடிக்காது மாடு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அதனால் எந்த தீங்கும் அது நம்மளுக்கு கொடுத்தது கிடையாது என்னென்னா அதுக்கு வந்து உணவு மட்டும் வந்து நம்ம மூணு வேளையும் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வேலையை சோம்பேறித்தனம் காரணமாக வந்து நான் மாட்டுக்கிட்டே போகமாட்டேன் ஆனால் அந்த மாடுனால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் வந்து அதிகம் நமக்கு இந்த வெயில் நாளில் வந்து மோர் கிடைக்குது பால் கிடைக்குது அதில் தயிர் கிடைக்குது வெண்ணை கிடைக்குது இது எல்லாமே நம்ம அந்த மாடு வந்து வளர்க்கிறதுனால மட்டும்தான் அப்படிங்கறது நான் என்னோடய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லக்ஷ்மி தேவி வந்து அதில் குடி இருக்காங்க உலகத்தில் முப் முப்பது முக்கோடி தேவர்களும் அந்த மாடுகளில் குடி இருக்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய கோமியத்தை வந்து வீடு பூரா தெளிக்கிறோம் அது மூலிமாவும் அது வந்து நமக்கு பயன்படுது வாத்துகள் மூலயமா வாத்து வீட்டில் வளர்க்குறாங்க அப்போ அதை வளர்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஒரு குளம் மாதிரி குட்டி குளம் மாதிரி வீட்லேயே வந்து பறித்து அதில் வந்து அந்த வாத்துகளுக்கு தண்ணி நிரப்பி அதில் விடும்பொழுது அதனுடைய சப்தத்திற்கு வந்து எந்த பூச்சோ பாம்புகளோ எதுவுமே நம்ம வீட்டை வந்து கிட்டே நெருங்காது அப்படியே அது பூச்சிகள் பாம்புகள் எதாவது பார்த்துதுனாலும் இந்த வாத்துகள் வந்து சத்தம் மூலயமா நமக்கு வந்து அதை காமித்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாத்துக்களுடைய முட்டைகள் வந்து நமக்கு ரொம்ப சத்து வாய்ந்தது எப்படி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம சாப்பிட்றோமோ அதேமாதிரி வாத்துக்களோடய முட்டையை வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் அதிகமாக போட்டு நம்மளோடைய நம்ம உட்கொள்ளும் பொழுது அதனுடைய பயனும் வந்து அதிகமாக இருக்கும் இது மூணு பிராணிகள் இல்லாமல் கோழியும் வளர்க்கிறாங்க அப்போ கோழி வளர்க்கும்போது அதனுடைய முட்டை அதனுடைய கறியும் வந்து நமக்கு பயன்படுது உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை தருது ஏன்னால் இப்போ வாங்கக்கூடிய பிராய்லர் கோழிகளிலருந்து நாட்டுக்கோழி நம்மளே வளர்ப்பதன் மூலம் நம்மளுடைய முட்டைக்கும் அது லாபம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதனுடைய வளர்ப்பு எப்படி வளர்த்துறோம் எத்தனை நாள் அடைக்காத்து வைக்கிறோம் எப்படி அது குஞ்சு பொரிக்குது எப்படி அந்த குஞ்சை வந்து அந்த கோழி பாதுகாக்குது இது எல்லாமே நான் பார்த்து ரசிப்பேன் இன்னொன்று வந்து அந்த கோழி வளரும்பொழுது அந்த குஞ்சிகளை வந்து காப்பாற்றுறத்துக்காக நம்ம கிட்டேயும் நம்மள வந்து அது விடவே விடாது அந்த மாதிரி ஒரு அதுவும் அந்த பெண் அந்த பெண் கோழி மட்டும்தான் அது வந்து அந்த வேலையை பார்க்கும் அப்போ அந்த பெண்களுக்கான எல்லா வேலைகளும் பெண்களே தான் பார்க்கறாங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாத்தையுமே பெண்கள் தான் பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு அது பா அது அது அது அந்த குஞ்சிகளை வளர்க்கும்பொது எனக்கு தோணும் இன்னொன்று வந்து மேலைநாட்டு நாகரீகத்தை வந்து அந்த கோழி அழகாக காட்டும் நான் பார்ப்பேன் அது எப்படி அப்படின்னா அவங்க எப்படி பதினாறு பதினெட்டு வயதிலையே குழந்தைகள வந்து அவங்களுடைய போக்குக்கு விட்டுடுறாங்க பிரித்து விட்ட மாதிரி அதேமாதிரி அந்த குஞ்சுகள் வந்து ஒரு பருவநிலையை அடையும் பொழுது அந்த குஞ்சுகளையும் அதுவும் பிரித்து விட்டுட்டு கோழி வந்து அடுத்தக்கட்ட அதனுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரமிக்குது குஞ்சுகள் அதனுடைய வாழ்க்கையை வாழ ஆரமிக்குது ஆனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா மட்டும்தான் குழந்தைங்களை வந்து நம்ம சாகிற வரையும் அதாவது பெற்றோர்கள் சாகிற வரையும் குழந்தைகள பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது கோழிகள் வந்து கடவுள் இயற்கையாக வே படைக்கப்பட்டதுலேயே மேலைநாட்டு கோழிகள் அப்படிங்கிற பட்டப்பெயரோடு விளங்குகிற மாதிரி அது வந்து அதனுடைய வாழ்க்கையை தான் அது வாழும் அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் நினைக்குறேன்னா அந்த கோழிகள் மாதிரி தான் குழந்தைகள நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்குறேன்